ஆ தம்பி வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எங்கே ரொம்ப நாளாச்சு ஆளை காணும் என்னப்பா சரி சரிப்பா சரி சரி ஓ ஓ சரி தம்பி நம்ம நம்மக்கிட்ட இப்போதைக்கு நல்லா விளையிறதா இருந்தால் மூணு ரகம் இருக்கு தம்பி அதாவது நம்ம நாட்டேரி மிளகா ஒன்று அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது ஆந்திரா மிளகாகன்ட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் இருக்கு அதுக்கு அடுத்தாப்ல நம்ம காஷ்மீர் ரகமான மிளகாய்ங்க அப்படின்ட்டு ஒரு ரகம் இருக்கு இன்னொன்று நீங்கள் நம்ப மண்ணுக்குன்னு பார்த்தீங்கனா நம்ம நாட்டு விதைய போடலாம் இன்னொன்று ஆந்திரா க மிளகா ஒன்று போடலாம் மூணாவது ரகம் வந்து இந்த கொட மிளகான்னு சொல்லக்கூடிய அந்த உ உருட்டையாக இருக்கும் அந்த மிளகா பார்த்தீங்கனா ஆமாம்ப்பா அந்த ரகம் இருக்கு இது மூணுமே நம்ம மண்ணுக்கே கொஞ்சம் வருது தம்பி இதில் பார்த்துக்கிட்டீங்கனா இது ஆ சரி சரி ஆமாம் ஆமாம்ப்பா ஆ ஆ ஆமாம் ஆமாம்

சரிங்க

சரிங்க தம்பி சரிங்க தம்பி விலையில பார்த்தீங்கனா நீங்கள் நம்ம நாட்டு ரகம் பார்த்தீங்கனா ஒரு கிலோ முந்நூற்றம்பதுரூபா இருக்குங்க ஆனால் ஆந்திரா ஆந்திரா வெ விதைன்னு பார்த்தீங்கனா அது நானூறுரூவா வரும் உங்களுக்கு எது எப்படினு பார்த்துக்குங்க காஷ்மீர் மிளகா வந்து கிலோ வந்து நானூற்றம்பதுரூபா வரும் தம்பி

சரிங்க தம்பி எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க எடுத்துக்கலாம் சரிங்க தம்பி வாங்க வாங்க